சம்மர் சம்மர் டேஸில் பார்த்தோன்னா எந்த மாதிரியான டைம்னால் இப்போ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஃபாரஸ்டில் வந்து ட்ரக்கிங் கூட போகலாம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ஃபயர் கேம்பெலாம் போடலாம் அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரிலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஊட்டி ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு போய்விட்டு அங்கே வந்து கேம்பிங் போடுறது இது மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல சூப்பரான எண்டர்டெய்ன்மெண்ட்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு ஒரு லாங் டிரைவ் போவது இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் இது இதெல்லாம் வந்து எல்லோருமே ஃபாலோ பண்ணலாம் நிறையா பேர் வீக்எண்ட் டேஸ்லெலாம் கிளம்பி ட்ரக்கிங் போவாங்க இது மாதிரிலாம் வந்து நல்லா பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரிலாம் வந்து எண்டர்டெய்ன்மெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் விளையாடுறது என்ன சொல்வது ஒரு க்ரிக்கெட் மேட்சஸ் போடுறது ஈவ்னிங் டைம் ஆனால் பாய்ஸெலாம் போய் க்ரிக்கெட் விளையாடுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரு எண்டர்டெய்ன்மெண்ட் தான் இல்லைனா டிவி நம்ம பார்க்குறது சாங்ஸ் கேட்குறது மூவிஸ் பிடிச்ச மூவிஸ் இதெல்லாம் வந்து ஒரு வந்து எண்டர்டெய்ன்மெண்ட்டான விஷயம் தான் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம்